நாங்கள் மோஸ்ட்லி வீட்டில் வந்துட்டு கறி கொழம்பு அப்புறம் அந்த கறி குழம்புல வந்துட்டு தனித்துவமாக என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தேவையான மசாலா வந்துட்டு கைலிலேயே அரைத்து போடுவோம் அதில் வந்துட்டு தனியாக மிளகாய் அரைத்து போட்டால் அதுக்கு தனியான காரம் வந்து வரும் அது தனித்துவமான சுவையும் இருக்குது அதேப்போல் மல்லி அதே மல்லியும் அரைத்து போட்டால் அதுக்கும் தனித்துவமான காரம் இருக்குது அதனால ரெண்டும் டேஸ்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு அப்புறம் அதில் வந்துட்டு கறிபட்டை கசகசா இதெலாம் வச்சு சேர்த்து அரைத்து போட்டால் இன்னும் தனித்துவமான காரம் காரம் இருக்கும் அதனால அதனால கறி குழம்பு இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும் நமக்கு தேவையான உப்பு அளவா போடணும் தேங்காய் வந்துட்டு அளவாக ஊற்றணும் ஏன்னால் தேங்காய் வந்துட்டு அதிகமாக ஊற்றிட்டா ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்டு தெரியாது கொஞ்சம் கசகச ஒரு மாதிரி இனிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ இனிப்பு கொழம்பு மாதிரி இருக்கும் அதனால அளவா வந்துட்டு தேங்காய் அரைத்து ஊற்றணும் அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா போடணும் மசாலா கூட போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும் உப்பு அதிகமாக போட்டால் குழம்பு வேஸ்ட்டாக போயிடும் அதனால குழம்புக்கு வந்துட்டு அளவான மசாலாவும் அளவான உப்பும் அளவான தேங்காய் நமக்கு தேவையான காய்கறிகள் போட்டு சமைக்கலாம் இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு கறி குழம்புல உருளைக்கிழங்கு வாழைக்கா அப்புறம் முருங்கைக்கா இதெல்லாம் போட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வைச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறனால நம்ம இதை வந்துட்டு இந்தமாதிரி காய்கறிகளெலாம் போடலாம் இது வந்துட்டு சில பேர் சில பேர் ஊரில் வந்து இந்தமாதிரிலாம் காய்கறியெலாம் போட்டு சாப்பிடுவாங்க எங்கள் ஊர் பக்கத்துலெலாம் சில பேர் வந்துட்டு இந்தமாதிரி காய்கறிகளெலாம் குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் ஆனால் எனக்கு அது பிடிக்காது எங்கள் அம்மாவோட தனித்துவமான சுவைக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவோட வீட்டு பக்கத்தில் எப்படி சமைப்பாங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கும் அப்படிதான் சமைக்க தெரியும் அதனால வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மற்றபடி புளி கொழம்பு அப்படின்னா புளி கொழம்புல வந்துட்டு புளி அளவாக போடணும் அதை தாண்டி போடக்கூடாது புளி வந்துட்டு வைச்சா தக்காளி வந்துட்டு கம்மியாக வைக்கணும் தக்காளியும் புளியும் அதிகமாக வச்சு உப்பு அதிகமாக போட்டால் ரொம்ப புளிக்கும் அதுவும் இல்லாமல் கரிக்கும் நமக்கு டேஸ்டே தெரியாது ஏதோ சாப்பிட்ட மாதிரியும் தெரியாது அதனால வந்துட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் அரைத்து ஊற்றினா புளி தக்காளி இதெல்லாம் வந்துட்டு அந்த புளிப்பு தெரியாமல் கம்மியாக இருக்கும் அப்படிவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வெங்காயம் நல்லா அதிகமாக வதங்கணும் இந்த கருப்பு கலர் வரமாதிரி அதிகமாக வதங்கி மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும் அப்புறம் கருவேப்புல கொத்தமல்லி போட்டு வதக்கினோன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் பச்சை மிளகாய் கொடுத்தா காரமாக இருக்கும் நல்லா கொழம்பு சுண்டவிட்டு அது கொஞ்சம் கெட்டி ஆகிற வரையும் வச்சு சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் நம்ம தண்ணியாக வைச்சா அதுக்கு டேஸ்ட்டு தெரியாது அதனால வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியாக வைக்காமல் நார்மலாக வைக்கணும் கொழம்பு அப்போதான் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் இதில் வந்து இதேமாதிரியே அரிசி மாவு அதுமாதிரி அரைக்கணும் அப்படின்னா அரிசி பச்சரிசி குண்டு அரிசின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போட்டு வெந்தயம் வைச்சா கொஞ்சம் தோசை வந்துட்டு மொறு மொறுனிருக்கும் ஆரஞ்சி கலர் கலர் தரும் நம்ம சுட சுட எல்லாம் எப்படின்னா மல்லிகை பூ மாதிரி இட்லி இருக்குது இது மாதிரிதான் எங்கள் வீட்டில் செய்வாங்க இந்த மாதிரி டேஸ்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்குது இந்த மாதிரி தனித்துவமான பகுதி வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்குது மசாலாவில் தேங்க்கியூ